ஹலோ ஆ சொல்லும்மா ஆ சரி இப்போது இல்லைம்மா இப்போ காசு இல்லையே இந்த மாதம் இன்னும் சம்பளம் போடலை ஒரு

இல்லைடா இப்போ காசு இல்லையே இல்லாமல் நம்ம கடன் வாங்கிவிட்டா அப்புறம் பிரச்சினை ஆகும் நீ ஏன் இது இப்போ அவசரப்படுற நம்ம அடுத்த மாதம் வாங்கிப்போம் என்ன ஏன் இப்போ ஆ ஆ ஆ சரி நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் போன மாதம் பணம் வாங்கியிருந்தோம்ல மோகன்கிட்ட அதை கொடுத்தாவணும் நம்ம அதை கொடுத்துட்டு இப்போ சோஃபாக்குன்னால் பணம் பற்றாது அதுக்குதான் சொல்கிறேன் ம் ம் ம் ம் கம்பெனி இதாக இருக்குமா இல்லை என்னென்னு தெரியலையே எனக்கு ம் ஆ ஆ ஆ எவ்வளோ மந்த்லி எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வட்டி கிட்டி வருமா எதுவும் ம்ம் என்னென்னு பார்ப்போம் இரு நான் அவங்களுக்கு பணத்தை அடுத்த மாதம் ஆனோன்னே அப்போ கொஞ்சம் லேட்டாகதான் கொடுக்கலாம் மோகன்கிட்ட பேசிவிட்டு ம் ம் ம் ம் ஆ கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன் சரியா சரி சரி நான் போட்டுடுறேன் சரி ஓகே